எங்கள் வீட்டில் பின் புறத்தில் பார்த்தீங்கன்னா புறா வந்து புறா குருவிங்க சீட்டு குருவிங்க நிறையா வரும் அது எப்படினு கேட்டீங்கன்னா எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு பின்புறத்தில் வந்து தண்ணீர்ருக்கு தரையில் ஊத்திக்கினே இருப்போம் எப்போவுமே குளுமையாக இருக்கும் அந்த குளுமையை தேடி பறவைங்கலாம் வரும் ஏன்னால் பறவைங்களுக்கு ஒரு சக்திருக்குது வானத்தில் பறக்கும் போது கீழே எங்கே குளுமை இருக்குது எங்கள் வெப்பம் இருக்குதுன்னு அதால் கண்டறிய முடியும் அதனால் எங்கள் வீட்டில் அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்குறதுனால அந்த குளுமையை கண்டு பறவைகள் தானாவே கீழே வரும் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டு பின்புறத்தில் வந்து சின்ன தோப்பு மாதிரி இருக்கும் வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் சில மரங்கள்ருக்குது அந்த மரத்தில் கூடு கட்டியும் அங்கே வசிக்குது அந்த மரங்கள்லேருந்து அது இரை இரை தேடிச்சென்றது எல்லாமே அங்கே வந்து நடக்கும் அது மட்டும் இல்லை புறாக்கள் வரும் நேரத்தில் நாங்கள் அரிசி சின்ன தானியங்களெல்லாம் பயிர் அங்கே விதப்போம் அது அந்த பறவைகளுக்கு உணவாக இருக்கும் அதனால் எங்கள் வீட்டில் வந்து பின்புறம் எனி டைம்மும் வந்து பார்த்தீன்னா ஏதாவது பறவைங்க இருக்க தான் செய்யும் மெயின் குருவி மைனா புறா இதெல்லாம் வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு பின்புறத்தில் கோழி சேவல் இது எல்லாம் நாங்கள் வளர்க்குறோம் கோழி அங்கே தான் வந்து போய் இர பொறுக்கும் எர பொறுக்கி அங்கேயே கூடு இருக்குது கூடு அந்த கூண்டுக்குள்ள இருந்துக்குடும் சேவலும் அதே மாதிரி தான் அது மட்டும் அல்லாமல் நம்ம புறாவை எப்போவுமே நம்ம அந்த நம்ம அந்த இடத்துக்கு வரவைக்கும்னா அந்த இடத்த சுற்றி தண்ணி நல்லா எனி டையமும் தண்ணி தெளிச்சிக்கினே இருக்கணும் ஒரு நாளைக்கி ரெண்டு வேலை மூணு வேலை தண்ணி தெளிச்சிகிட்டே இருந்தோம்னா அந்த பூமியானது வெப்ப நிலைலேருந்து முற்றிலும் மாறி குளுமை நிறத்துக்கு வந்துடும் இந்த குளுமை இருந்தால் போதும் நீங்கள் இரை போட்டுத்தான் இது புறாக்களையும் பறவைகளையும் வரவைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அந்த இடம் குளுமையாக இருந்தாலே நான் சொன்ன பறவையை காட்டிலும் அதை தாண்டி மற்ற பறவைகள் கூட அங்கே வாத்து நார கொக்கு இது போன்ற எல்லா பறவையும் அங்கே வந்துடும் ஏன்னால் ஒரு புறா வானத்தில் ஒரு பறவை வானத்தில் பறக்கும் போதே பூமியில் எந்த இடத்துல ஈரப்பதம் இருக்குதுன்னு தெளிவாக தெரியும் அதுக்கு அது தெளிவாக கண்டிபிடிச்சிடும் கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் அந்த மாதிரி பண்ணீருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்கே இருந்து பறவைனாலும் சரி நம்ம இந்திய நாட்டு பறவை இல்லாமல் வெளி நாட்டு பறவையாக இந்த பக்கம் வந்தாக்கூட நம்ம அந்த வீடை ஈரப்பதமா வச்சுருக்குறனால அந்த பின்புறத்த ஈரப்பதமாக வச்சுருக்குறனால அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இறங்கிட்டு போகும்